நமது இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட்டு பதினைந்தாம் நாள் சுதந்திரம் அடைஞ்சிது இந்த சுதந்திரம் வந்து பல தலைவர்களோடைய சீரிய முயற்சினாலேயும் உயிர்த் தியாகத்துனாலேயும் நமக்கு கெடைச்சிது இதுக்கு முக்கியமான தலைவர்கள் பார்த்திங்கனா காந்தி காந்தி வந்து இந்திய தேச தந்தைனே சொல்கிறாங்க கா மஹாத்மா காந்தி வந்து அவரோட சத்ய அகிம்சை போராட்டம் வந்து இன்றளவும் பேசப்படுது அவரோட அ அகிம்சை வழி போராட்டத்துனால் தான் நமக்கு சுதந்திரம் கெடைச்சிதுனு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆனால் இல்லாமல் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் சந்திர போஸ் அப்புறம் பார்த்திங்கனா திலகர் பட்டேல் வஉசி சுப்ரமணிய சிவா கொடிக்காத்த குமரன் அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க எண்ணற்ற தலைவர்களோடைய முயற்சினால் மட்டும் தான் நமக்கு சுதந்திரம் கெடைச்சிது நம்ம ஒ நம்ம அந்த தலைவர்களோடய சீரிய முயற்சி இல்லைனா நம்ம வந்து சுதந்திர இந்தியாவை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்புறம் பார்த்திங்கனா இந்திய தேசிய ராணுவப் படை அமைச்சது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர் அவர் இல்லைனா இந்த இந்தியாவுக்கு சுதந்திரமே கெடைச்சிருக்காது அந்த அளவுக்கு ஒரு வலிமையானத் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் வீரமான ஒரு தலைவர் அவர் வந்து இந்திய தேசிய ராணுவப் படை அமைச்சி இளைஞர்களை வந்து அழைச்சி பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து உ உத்வேகம் படுத்தினாரு சுபாஷ் சந்திரபோஸ் மிக முக்கிய காரணம் சுதந்திரம் தான் இந்தியா சுதந்திரம் அடைகிறத்துக்கு சுபாஷ் சந்திர போஸை பார்த்தனாவே ஆங்கிலேயர்களே மிரண்டாங்கனா பார்த்துங்க அந்த அளவுக்கு வீரமான ஒரு தலைவர்னால் அது சுபாஷ் சந்திர போஸ் அவர் இல்லைனா இங்கே வந்து எதுவுமே இன்றளவும் அவரோடைய பேர் நிலச்சி நிற்கிது வீரத்துக்கு எடுத்துக்காட்டுனால் அது அவர் தான் அவருடைய ஸ் துணிச்சல் மிக்க பல செயல்கள் வந்து ஆங்கிலேயரை வந்து ஒரு பயப்பட பயத்தை உண்டாக்கினது ஆங்கிலேயருக்கு அவரோடைய ஒவ்வொரு வீரத்தீர செயல்களை பார்த்து அந்த மாதிரி ஒரு வீரமிக்க ஒரு தலைவர்